இப்போ அதிகமாக வந்து பாரம்பரிய விழாக்கள்லாம் எதுவும் நடத்த மாட்டேக்கிறாங்க ரெண்டாவது வந்து இப்போ ஃபுல்லாவே ஆர்கெஸ்ட்ரா அப்புறம் வந்து இந்த சினிமா நடிகர்கள் மாதிரி இருக்குறவங்கள கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள அவங்களோட ஜெராக்ஸ் காப்பிய அப்படிங்குற மாதிரி அவங்கள வந்து டிராமா பண் பண்ண வைக்கிறது அவங்கள சாங்ஸ் பாட வைக்கிறது இந்த மாதிரி தான் நிறையா போய்ட்டு இருக்குது இன்னொன்று வந்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து சில இடத்துல கோவில்களுக்காக கோவில் ஃபங்க்ஷன் நடக்கும் போது வந்து அந்த நாட்டுப்புற பாடல்கள் மட்டும் அவங்க கூட்டிட்டு வந்து பாட வச்சு இது பண்றாங்க அதை மட்டுந்தான் இப்ப கோயில்கள்ல பார்க்க முடியுது கோலாட்டம் ஸ்நேக் டான்ஸெல்லாம் இப்போ வந்து அதிகமாக கிடையாது அதெல்லாம் இல்லாமல் இப்போ அதிகமாக வந்து இந்த மாதிரி தான் இப்போ யார் ஹீரோஸ் மாதிரி இருக்காங்க அப்படினாக்கா அவங்களோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாப்புலாரிட்டி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு யார் வந்து இப்ப டிவி ஷோஸ்ல வந்து அதிகமாக வந்து நல்ல ஒரு பாப்புலலர்ல இருக்காங்களோ அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து அவங்கள இன்டிடியூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க காமெடியா இல்லை சாங்ஸ்சா அந்த மாதிரி வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நாட்டுப்புற பாடல்கள் வந்து மேக்சிமம் வந்து இந்த கோவில் ஃபங்க்ஷன் முடியும் போது வந்து அவங்க சாங்ஸ் வைக்கிறாங்க சில இடத்துல பட்டிமன்றம் அந்த மாதிரி பண்றாங்களே தவிர இந்த கோலாட்டம் இந்த ஸ்நேக் டான்ஸ் ஸ்நேக் டான்ஸ் அப்புறம் வந்து டைகர் அதெல்லாம் வந்து நான் பார்த்ததுக் இல்லை